என்னால் மறக்க முடியாத நாட்கள்னா நாங்கள் காலேஜில் டூருக்கு போனது தான் அதுவும் இந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடி ரொம்ப ஜாலியாக அதுவும் அங்கே போய் தண்ணியில் எவ்வளோ இதாக இருந்ததுன்னா அது மட்டும் தான் லைஃப்பில் திரும்பி அது எப்படா எனக்கு வரும்ன்ற இது போய்ட்டு வந்துடுச்சு இது வரைக்கும் போனதில் இந்த மாதிரி இதுக்கலாம் அதனால போனதால ரொம்ப ஹேப்பினஸா இருக்கேன் இன்னும் இன்னொரு டைம் கூட்டு போங்க அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டுங்களோட போகணும் வீட்டில் என்ன ஃபேம்லியோடு இன்னும் போகணும் ஆசை அதல்லாம் பார்த்துட்டே இருக்கேன் அடுத்த டைம் போகணுன்ட்டு இன்னும் சொல்லி வச்சுருக்கேன்